ம் சொல்லுங்கள் ஆ இருக்குங்க எல்இடி டிவி அது நல்ல டிவிதாங்க நல்ல குவாண்டிட்டியாக இருக்கும் நல்ல நல்ல தெளி தெளிவாக தெரியும் நல்லாயிருக்குங்க டிவி முப்பதனாயிரம் முப்பதனாயிரத்துக்கு மேலே வந்து ரேட் இருக்கு நீங்கள் அதை கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வாங்க்கலாம் நல்லது நாற்பத்தி மூணு முப்பத் ரெண்டுங்க ம் நல்ல டிவிதாங்க நல்ல குவாண்டிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த டிவி வாங்கிகங்க நல்லாருக்கும் நல்ல அந்த நல்ல தெ நல்ல டிவிதாங்க நல்ல குவாண்டிட்டியாகவும் இருக்கும் நல்லா அது உள்ளே இது ஸ்க்ரீன்னு அந்த உள்ளே படம் போடுகிறது எல்லாமே நல்லாயிருக்குங்க நீங்கள் வாங்கிகங்க

ஆமாங்க நல்ல டிவிதாங்க நீங்கள் வாங்கிக்கிணும் நீங்கள் அது வந்து நல்ல குவாண்டிட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டிவி நல்லாடிருக்கும் ம் ம்